எங்கள் வீட்டு தோட்டத்தில் அதிகம் பறவைகள் வந்து வரும் ஏனால் எங்கள் வீட்டு பக்கம் நிறையா வந்து பார்த்தின்னா செடி மரம் இருக்கிறதுனால அது சாப்பாட்டுக்காக வரும் அதுங்க கோவக்கா மரம் நெக்ஸ்ட் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழ்ம் இதெல்லாம் இருக்கறனால அதிகம் வந்துக்கிட்டேதான் இருக்கும் நாங்கள் கண்டிப்பாக அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வைப்போம் ஏனால் எங்கள் வீட்டு வெளியில் தொட்டிதான் இருக்குது நிறைய காக்காயா இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா கிளியாக இருக்கட்டும் எதுனாலுமே வந்து பார்த்தின்னா தண்ணி குடிச்சுட்டு போயிடும் அந்த தண்ணி குடிக்கிறது மட்டும் இல்லாமல் அதுங்க சாப்பிட்றதுலாம் எல்லாமே வந்து பார்த்தின்னா அந்த தண்ணியிலே வந்து போட்டுப்போயிடும் ஒருதாட்டி பார்த்தின்னா எலும்பு இருக்கும் இன்னொருதாட்டி பார்த்திங்கன்னா சாப்பாடு இருக்கும் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கறப்ப அந்த காக்கை கிளியெலாம் வந்து தண்ணி குடிச்சு போவதுனால பல வந்து பார்த்தின்னா மிதந்துட்ருக்கும் நாங்கள் அதிகம் கீழே சாப்பாடு இந்தமாதிரி போட்டாலே காக்கா வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் சாப்பிடத்துக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அதிகம் காலையில் டீ காஃபி குடிக்கிறப்போ அதோடய ஆடை இருக்குது பார்த்திங்களா அதை வந்து வடிகட்டி நாங்கள் வந்து தனியாக எடுத்து வச்சுருவோம் எடுத்து திட்டி மேலே வெச்சுட்டன்னா தினைக்கும் காக்கை வரும் காக்கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடைய வந்து சாப்பிட்டுதான் போகும் அது எப்படி கரெக்டாக தெரியிதுன்னு தெரியிலை இங்கே எட்டு மணிக்கு வைப்போம் இல்லைன்னா ஏழரை மணிக்கு வைப்போம் எந்த டைம் வைச்சாலுமே வந்து பார்த்தின்னா கரெக்டாக வந்து வந்துடும் வந்து ரெண்டு மூணு காக்கை சண்டை போட்டு அதை வந்து சாப்பிட்டுதான் போகும் அதிகம் எங்கள் வீட்டு பக்கம் நிறையா மரம் இதெல்லாம் இருக்கறதுனால இங்கே அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா காக்கை குருவி இந்தமாதிரி பறவைகளெலாம் அதிகம் வந்து இங்கேருக்கும் அதுக்கும் நாங்கள் உணவு வந்து பார்த்தீங்கன்னா வைப்போம் நான் சாப்பாடு நிறையா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மரத்தில் இருக்கிற காய்கறிகள் அது எல்லாமே வந்து சாப்பிட்டு போகும் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே இருந்துக்கிட்டேதான் இருக்கும் தொட்டியில் வந்து இருந்து இருக்கிறதுனால அதுக்கு வந்து பழமும் சரி தண்ணியும் சரி எப்போயுமே வந்து பார்த்தின்னா இங்கே வந்தால் கண்டிப்பாக சாப்பிட்லாம் அந்தமாதிரி வந்து பாத்திங்கன்னா இங்கே இருக்கிற சூழலும் அந்தமாதிரிதான் இருக்குது